ஹலோ சார் சொல்லுங்க சார் சண்முக பாண்டி பேசுகிறோம் ஆமாம் சார் இருக்குது சார் இருக்குது சார் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது என்ன உங்கள் பட்ஜெட் உங்கள் பட்ஜெட் இப்போ என்னென்னு தெரிஞ்சிக்கிட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆ ஓகே தான் சார் இது லேட்டஸ்ட்டு மாடல் நிறைய வந்துருக்குது இப்போ ஃபை ஸ்டார் வாரண்டி இன்பில்ட்டு ஸ்டெப்ளேசர் இது மாதிரி வந்துருக்குது சார் சார் அதோடய இப்போ வந்து அந்த அந்த எல்லாம் ஓகே தான் சார் அந்த காலத்து ஃப்ரிட்ஜ்ஜெல்லாம் வந்து ஸ்டெப்ளேசர்லாம் இன்பில்டாக வராது இப்போ இன்பில்ட் ஸ்டெப்ளேசர் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ரெப்ஃப்ரெஷ்ஷிங் டைம்ன்னா நம்மளா அழுத்தணும் டே டூ டேஸுக்கு ஒன் அந்த மாதிரி இப்போ அதுவே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆட்டமெட்டிக் ரெஃப்ரெஷ்ஷர் அது மாதிரி பாடி ஃபுல்லாகவே மெட்டல் தான் சார் டபுள் டோரு உங்களுக்கு ஏதுவும் ஃபால்ட்டாக ஆகுறத்துக்குலாம் வேலை இல்லை அது மாதிரி ஃபை ஸ்டார் வாரண்டி கொடுத்துருக்காங்க சார் ஃபை ஸ்டாரு ரேட்டு நீங்கள் எதிர்பார்க்குற அளவு ஒரு டூ தௌசண்ட் கூட தான் சார் இருக்கும் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் சார் ம் இல்லை வேறே எதுவும் ப்ராண்டு பார்க்குறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேர்ஃபூல் இருக்குது வேர்ஃபூல் இருக்குது இப்போ அடுத்து சோனியில் வந்துருக்குது இப்போதைக்கி எங்கள் இதில் அது மட்டும் தான் சார் ஸ்டாக்கில் இருக்குது சாம்சங் இருக்குது கோத்ரேஜ் சாம்சங்லாம் இருக்குது எல்ஜி இருக்குது சார் நம்மளுக்கு எல்ஜி தான் ப்ரிஃபர் பண்ணீங்கனா ப்ரிஃபர் பண்ணீங்கனா சொல்லுங்க எல்ஜியே வாங்கிக்கலாம் ஆ ஓகே சார் வேறே சார் ஆ ஓகே ஆமாம் சார் எல்ஜி இப்போ வந்து லை லைஃப் டேர்ம்ன்னு வச்சிக்கிட்டால் எல்ஜி வாரண்ட்டி உண்டு சார் பத்து வருஷம் வாரண்டி உண்டு சார் ம் ஆ இந்த பட்ஜெட்டில் அதான் சார் எடுத்துக்கணும் எல்ஜிலாம் ஓரளவு ஓகேவா தராங்க அதெல்லாம் உண்டு சார் ஃபை தௌசண்ட் ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணுறது ஆ வேறே எதுவும் டீட்டெயல்ஸ் வேணுமா சார் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம்